அது தான் பைக்கு ரைடர்ஸ் க்ளப்பில நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டா அவங்கக்கூட சேர்றப்போ நம்மளோட அனுபவத்தை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோட அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சில நம்ம ஒரு சில பைக் வச்சுருப்போம் அவங்க வேறு பைக் வச்சுருப்பாங்க இப்போ லாங் ட்ரிப்பு இப்போ ஒரு அஞ்சு நாள் ட்ரிப்பு பத்து நாள் ட்ரிப்பு ஒரு லாங் ஜேர்னி போகறாங்க அப்படின்னா எது நல்லாருக்கும் அதில் எந்த பைக் நல்லாருக்கும் இப்போ எந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஷேர் பண்ணிவிட்டு ஓகே சப்போஸ்ஸு பைக் ஆல்டர்நேட் வேற பைக்கை மாற்றிக்கிட்டு நம்ம அந்த பைக்கை எடுத்துகிட்டு ரைடு போகலாம் இல்லை இல்லை அவங்கக் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அவங்கக் கூட ஜாயின் பண்ணி போகறது பெஸ்ட்டு ந எந்தவொரு ச போகற வழில ஏதா ஒரு ப்ராபளமாக இருந்தாலும் வண்டிக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இல்லை நமக்கு ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் ஸோ குரூப்பாக போகறது தான் பெஸ்ட்டு அது மாதிரி போறப்போ நமக்கு இன்னும் நமக்குத் தெரிய அனுபவங்கள் அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்குத் தெரியாததை நம்ம சொல்லுவோம் அதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்லாருக்கும் ஸோ ஏன்னா இப்போ ஏ நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிராதுல்ல போகற வழில நிறைய விஷயங்கள் தெரியாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஒரு புது ஏரியா போகறோம் ஏன்னா போன ஏரியாவிலே நமத்து நிறைய ஏரியாஸ் மிஸ் பண்ணிட்டு வந்துருப்போம் நிறைய பாயிண்ட்ஸு வி விட்டுருப்போம் இப்போ அவங்கக் கூட போகறப்போ அவங்க ஓகே இது பெஸ்ட்டு இது பெஸ்ட்டு இல்லை இந்த ஹோட்டல் நல்லாருக்கும் அந்த ஹோட்டல் நல்லாருக்கும் இல்லை இந்த பாயிண்ட் நல்லது ஸோ அதுல்லாம நைட்டு ஸ்டே பண்ணுறதுலாம் எங்கேப் பண்ணலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் பைக்கில ஏதா ஒரு ப்ராப்ளம்னா கூட எங்கே வெ அடுத்து வ்யூ பா அடுத்து எங்கே சரி பண்ணிக்கலாம் இல்லை எல்லா விஷயமே ஷேர் பண்ணிக்கலாம் அதுவே நல்லது தான் ஸோ சேர்ந்து போகறது பெட்டர் நீ இண்டிவிஜுவலாக போகறத விட சேர்ந்து போகறது தான் பெட்டர்னு நான் நினைக்கிறேன்